ராஜா காய் கடைங்களா இது எங்கள் வீட்டில் அடுத்த வாரம் ஃபங்க்ஷன்னு காய்க்கு தான் கால் பண்ணுணேன் கிடைக்குமா

டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்களே தான் வந்து வாங்கிக்கணுமா என்னென்ன காய்கறியெல்லாம் இருக்குது

எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா சரி அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னு அதுக்கு கொஞ்சம் வேணும் அதிகமாக தேவைப்படும் நான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன்

ரேட்டு எவ்வளோ

ம் இது ரேட்டு வந்து குறச்சி கொடுப்பீங்களா இல்லை அதே ரேட்டுக்கு தானா ம் ம் ம் சரி தக்காளி ஒரு கிலோ எவ்வளோ ஒரு பத்து கிலோ வேணும் அந்தந்த டைம் பொறுத்து தான் இருக்குதுமா அந்த டைமில் என்ன ரேட் இருக்கோ அது தானா ம் சரி

சரி நான் அப்புறமா வந்து அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன் எல்லாம் அஞ்சு கிலோக்கு மேலே எல்லா காய்கறியும் தேவைப்படுற மாதிரி இருக்கும்

ம் சரிங்க நான் அப்புறம் அடுத்த வாரம் வரேன்